திருமணத்திற்கு திருமணத்தில் மணமக்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க அவங்களோட நண்பர்களும் சரி அவங்களோட உறவினர்களும் சரி நிறைய அவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறாங்க அதில் என்னெனா குவளைகள் அப்புறம் டம்ளர் அப்புறம் நிறைய அவர்களுக்கு ஆடை அப்புறம் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுனு சொல்லிட்டு சீப்பு கண்ணாடி பொட்டு பவுடர் அப்புறம் எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் விளையாட்டுத்தனமா கொடுக்குறாங்க அப்புறம் அவர்களுக்கு தே அன்றாட வாழ்வில் என்னென்ன தேவைபடுதோ அது எல்லாமே அவர்களுக்கு தராங்க அதில் சேரு அப்புறம் அவர்களுக்கு தேவைபடுற அன்றாட வாழ்வில் தேவைபடுற சீப்பு கிளிப்பு அப்புறம் அவர்களுக்கு தேவையான உடைகள் உணவுகள் கூட இப்போ தராங்க இப்போ ரீச இப்போ வந்து ரீசன்ட்டாக நடக்கிற கல்யாணத்துலெல்லாம் அவர்களுக்கு கூட பரிமாற்றத்தில் இருக்குது அவர்களுக்கு வரதட்சணையே குடுக் கொடுக்க அவங்க அம் அந்த பொண்ணோட திருமண நடத்துகிற பொண்ணோட அம்மா வீட்டிலேருந்து அவர்களுக்கு வரதட்சணையாக நிறைய பொருட்கள் கொடுக்கபடுகிறது அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பீரோ கட்டில் மெத்தை அப்புறம் ஃபிரிஜ்ஜி வாஷிங் மெஷின் ஏசி இந்த மாதிரி பொருளெல்லாம் நிறைய தராங்க அவர்களுக்கு வந்து அதெல்லாம் பயன் பயன் பயன் பண்ணுற மாதிரி இருக்குது திருமணத்திற்கும் நிறைய பரிசுகள் தராங்க எல்லாமே அவர்களுக்கு தேவையானதாக இருக்குது எதுவுமே தேவையற்றதாக இல்லை தேவைப்படும் பொருட்கள் மட்டும் அவங்க வாங்கி அவங்க பரிசளிப்பாக தராங்க அவங்க உறவினர்களெலாம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்புறம் கடிகாரம் ஃபேனு இந்த மாதிரி பொருளும் தராங்க அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்குது